என்னோடய பகுதியில் வந்து நிறையா பள்ளிகள் இருக்குது ஆனால் நான் படித்தது வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் ரொம்ப திருப்தி நான் படித்தது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாதது ஃபீஸுக்காகன்னு இல்லை எங்களுக்கு நிறைய தெரியாத விஷயத்தக்கூட நிறையா தெரிஞ்சுக்க வெச்சாங்க வாரத்துக்கு ஒருக்கா டான்ஸு யோகா கும்ஃபூ மியூஸிக் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னோன்னு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எங்கக்கிட்டே நாங்கள் ஒரு ஒரு விஷயத்த போய் கேட்டோம்னா தெரியாது இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு எந்த மறுப்பும் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நாங்கள் என்னென்ன கேக்கிறமோ உடனுக்குடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியிலாட்டிக்கூட உடனே ஏதோ ஒரு மேம்ட்டே கேட்டு சொல்வாங்க அப்படி இல்லாட்டி கூகுள் செக் பண்ணி சொல்வாங்க எங்களுக்கு கெடைச்ச எல்லா டீச்சர்ஸுமே ஒரு வரம்ன்னு தான் சொல்லணும் நான் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் யூகேஜியில் இருந்து டுவெல்த்து வரைக்குமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன் இடையில வீட்டிலக்கூட ஸ்கூல் மாற்றலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா அங்கே இருந்த டீச்சர்ஸ் அது அதைக்காட்டிலும் என்னோடய நண்பர்கள் எனக்கு கெடைச்ச நண்பர்கள் ஸ்கூல் நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள் அப்படி யாருக்குமே கிடைக்காது என்னோடய என்னை பொருத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நண்பர்கள் யாருக்குமே கிடைக்காது ஒரு காய்ச்சல் இல்லை ஒரு தலைவலினாக்கூட அப்படி பார்த்துப்பாங்க அதே மாதிரி தான் டீச்சர்ஸுகளும் எனிடைம் நம்ம கையில் வந்து மெடிசன்ஸ் வெச்சுட்டே இருப்பாங்க இப்போ எதாவது ஒரு கொழந்தைக்கு முடியல அப்படின்னா விக்ஸு கொடுக்கறது மாத்திரை கொடுக்கறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஆசிரியர்கள் எங்களுக்கு செஞ்சாங்க ஆசிரியருங்கிறதை காட்டிலும் எங்களை வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸுன்னு இல்லாமல் எங்களை அவங்களோட குழந்தைங்கள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அவங்க சொல்கிற வேலைகள் எல்லாம் கரெக்டாக பண்ணுறது ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணுவோம் பரீட்சைக்கு முன்னாடி அவங்க கொடுக்கற ரிவிஷனை கரெக்டாக வீட்டில் படிச்சுட்டு வருவோம் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை அந்த மேம் வந்து மேக்ஸை சீக்கிரமாக போர்ஷன்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் எங்களுக்கு வந்து ரிவிஷன் சொல்லி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டில் இருந்து மறுபடியும் யார் யாருக்கு எந்தெந்த கேள்விகள் தெரியலையோ எது எது டவுட்டுன்னு சொல்றோமோ அந்த நாள் பூரா எல்லா டீச்சர்ஸ்கிட்டேருந்தும் அந்த பீரியடு கடன் வாங்கிட்டு அந்த நாள் பூராக எங்கக்கூட வந்து இருந்து அவங்க வந்து என்னென்ன டவுட்டு கேக்கிறமோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எது எது தெரியலையோ எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க தெரிஞ்சது தெரியாததுன்னு கிடையாது பொதுவாக இந்த இந்த கொஷ்ஷினில் இப்படி இப்படி உங்களுக்கு டவுட்டு வரும் இந்த இந்த மிஸ்டேக் வரும் இந்த இந்த கன்ஃப்யூஷன் வரும் இதை வந்து இப்படி நீங்கள் ஈஸி மெத்தேர்டில் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி எங்களை நல்லா பிரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போது நாங்கள் இந்த லெவலுக்கு இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இப்போ நான் வந்து இந்த லெவலுக்கு ஒரு காலேஜு லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோடய பெற்றோர்கள் மட்டுந்தான் காரணங்கறதில்ல என்னோடய ஸ்கூலு தான் ரொம்ப ரொம்ப காரணம் அதலிருந்த ஆசிரியர்கள் என்னோடய நண்பர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அத்தனை பேருமே பெற்றோர்கள் கூட நாங்கள் லீவில் மட்டுந்தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அதிகபட்ச நேரம் நாங்கள் ஸ்கூலில் தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் எங்கள் டீச்சர்ஸ் கூட தான் அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அதனால் அந்த படிப்பு அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு ஆசிரியர் வந்து நம்மளுக்கு எந்த நல்ல முறையில் கற்றுக் கொடுத்தார்களா அப்படின்னா நாங்கள் நெனைச்சத விட எங்களோடய ஃபீஸ்ஸை விட எங்களுக்கு ஜாஸ்தியாக தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப லக்கி அண்ட் நிறைய கற்றுக்கிட்டோம் அங்கே அதை எல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்னோடய பகுதியில் இருக்கிற பள்ளிகளில் நான் போன பள்ளி சிறந்த பள்ளி மத்த பள்ளிகளும் நல்ல பள்ளிகள் தான் அங்கேல்லாம் நான் போய் கத்துக்காததனால எனக்கு பெருசாக அந்த பள்ளிகளை பற்றி எல்லாம் தெரியாது ஆனால் எல்லாம் பள்ளியுமே ஓரளவுக்கு நல்ல பள்ளிகள் தான் நல்ல கிரேடு கொடுத்துட்ருந்த பள்ளிகள் தான் நான் பயின்ற பள்ளியும் ரொம்ப ரொம்ப நல்ல பள்ளிகள்